ஹலோ மேம் ஆமாம் மேம் ஆ சொன்னிங்கள்ல ஆ இருக்குது மேம் ம் ம் ஓகே ஆ ஓகே மேம் ஆ ஓகே மேம் நான் அந்த த்ரீ அட்மின் ஒன் அவங்கக்கிட்ட நான் சொல்லிடுறேன் மேம் என்னென்ன டீடெயில்ஸ் நம்ம கொடுக்கறத ம் ம்

ஆ சரி மேம் ஓகே மேம் ஆ சரிங்க மேம் எந்த கேட்ரிங் மேம் போன ஃபங்க்ஷனில் பண்ண ஆ கேட்டரிங்கா இல்லை இப்போது வேறு ஓகே ஆ ஆமாமா அவங்க தான் சீப் அண்ட் பெஸ்ட்டாக வேறு பண்ணிக் கொடுக்குறாங்க ஆமாம் பில்லு பண்ணுறாங்க ஓகே ஓகே மேம் ஓ ஓகே ஆ சரிங்க மேம் நம்ம போய் என்னென்ன அவங்க மெட்டீரியல் கொடுக்குறாங்கன்னு நான் பார்த்துட்டு டெக்ரேஷனுக்கு பண்ணிடுறேன் மேம் ஆ சரிங்க

ஆ சரிங்க மேம் அது என்ன மேம் நைட்டே போய் பண்ணிடுறதா இல்லை இப்ப கிளம்பி போய்டவா மேம் அங்கே

ஓ சரிங்க மேம் சரிங்க மேம் அப்போது நாங்கள் ஆஃப்டர்நூன் எல்லோரையும் நான் கூட்டிட்டு போகிறேன் ஒரு மூணு பேர் எங்களுக்கு தேவைப்படுவாங்கன்னு நினைக்குறேன் மேம்

டெக்கரேஷன் ஓ ஓகே மேம் சரிங்க மேம் நான் இது மட்டும் அலாட் பண்ணி அங்கே வர சொல்லிடுறேன் மேம் அப்படிங்களா மேம் ஓகே ஆ கேம்ஸுலாம் நிறையா வைக்கிற மாதிரி இருக்கணுமா மேம் ஓகே ஓகே மேம் சங்கீத் பார்ட்டிலாம் நம்ம கொடுத்தோமே அந்த மாதிரி இருந்தால் ஓகேவா மேம் கிட்ஸை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி ஓகே அப்போ ஓகே மேம் பண்ணிடலாம் அது பண்ணிடலாம் ஆ ஓகே மேம் ஆ ஃபுட்டுக்கும் ஆமாம் ஆமாம் ஓகே மேம் ஓகே மேம் அது என்னென்னு நான் பார்க்குறேன் வேணும்னா எக்ஸ்ட்ரா மெம்பெர்ஸ் ஒர்க்குக்கு தேவைப்படுவாங்களா மேம் ஏன்னா ஓ ஓகே ஓகே மேம் அப்படிங்களா மேம் ஓகே ஆ சரி மேம் ஆ ஓகே மேம் நாங்கள் அடுத்து ஆஃப்டர்நூன் அங்கே போய் மாலில் போய் செக் பண்ணிட்டு உங்களுக்கு நான் கால் பண்ணி சொல்கிறேன் மேம் அங்கே என்ன ஸ்டேட்டஸுனு ஓ ஓகே மேம் அங்கே தானா சரி ஆ ஓகே மேம் தேங்க்யூ ஆ சரிங்க மேம்